என்னோடைய மறக்க முடியாத நிகழ்வுகளில் ஒன்று என்னோடய ட்வெல்த்து ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் சார் வந்து இறந்தது அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு எளிய மனிதர் நல்ல மாணவர்களுக்கு எவ்வாறு அந்த பிசிக்ஸை புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுல வந்து மிகத் தெளிவாக இருப்பார் ஒரு நட்பாக மாணவர்களிடம் பழகுவார் லவெல்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அந்த சார் மேல் அந்தளவுக்கு அவங்கள பற்றி தெரியாது அதனால அவங்க மே அவங்கள கண்டுக்க மாட்டோம் அவங்க மேல் ஃபஸ்ட் டைம் நான் எப்போ இம்ப்ரெஷ் ஆனேன் அப்படின்னா பர்த்டேவுக்கு வந்து பக்கத்து க்ளாஸ்லேருந்து பசங்க சாக்லேட் கொடுத்து வரும்போது அவங்க விஷ் பண்ணுற விதம் ரொம்பவே வியக் ஒரு வியப்பாக இருந்துச்சு எங்கே எல்லோருக்கும் அவ்வளோ சென்டென்ஸ் சொல்லி சொல்லி விஷ் பண்ணாங்க அது எங்களையும் ட்ரைன் பண்ணி அடுத்த முறை ஒவ்வொருத்தங்க வரும்போது நீங்கள்தான் விஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்தாங்க அவங்க ட்யூஷன் வச்சு நடத்தின போதும் நாங்கள் ட்யூஷன் போயிருக்கோம் ஆனால் மற்ற ட்யூஷன் மற்ற சாரை கம்பேர் பண்ணுற வரைக்கும் ட்யூஷன் ஃபீஸை இது வரைக்கும் அவர் நீங்கள் ட்யூஷன் ஃபீஸ் கொடுத்தாதான் உள்ளே வரணும் மாதம் மாதம் ஃபீஸ் கொடுக்கணும் நீங்கள் இவ்வளோ பேலன்ஸ் தரணும் நீங்கள் அது தரணும் அப்படிங்கிறது வந்து அவர் கேட்கவே இல்லை அப்புறம் வந்து இப்போ ரீசண்ட்டாக இறந்துட்டாங்க அவரு கதை சின்ன சின்ன ஸ்டோரியெலாம் சொல்லுவாங்க அவங்க வீட்டு டெய்லிக்கும் மாடுக்கு வந்து வாசலில் சாப்பாடு வைப்பாங்க அப்புறம் வந்து விஜிடபுள்ஸ் வாங்குகிறது இந்த காய்கறி வாங்குகிறதுலாம் வந்து பெரிய கடைக்குப் போய் வாங்காமல் ரோட்டில் போட்டு விற்கிற சின்ன கடையில் வாங்குவாங்க அது ஏன் சார்னு கேட்டதுக்கு வந்து இல்லை அவங்கள்த வந்து மோஸ்ட்லி யாரும் தேடி போய் வாங்க மாட்டாங்க அவங்க வந்து நேச்சுரலாக அவங்க வீட்டில் விளையிறத வந்து விற்பாங்க அதை யாரும் நம்ம மதிக்க மாட்டுறோம் அப்படின்னு மாணவர்களுக்கு வந்து நிறைய விஷயத்த சொல்லிக் கொடுத்தாரு உடல்நிலை குறைவால் ரீசெண்ட்டாக அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க அந்த விஷயம் எனக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயத்த ஒரு மன வேதனையை ஏற்படுதுனுச்சு